இப்போ ஃபோனு இன்டர்நெட்டு இதெல்லாம் இல்லாதப்போ நம்ம கிள ஸ்கூலுக்கு போவணும் நேரில் தான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணும் அப்புறம் டிஎன்பிசி எக்ஸாம்க்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுன்னா நேரில் கிளாஸ் அட்டென்ட் பண்ணும் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ ஃபோன் மொபைல் ஃபோன் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் என் இங்கிலிஷ் கற்றுக்கணுமா இங்கிலிஷ் கற்றுக்கணும் அப்புறோம் ஹிந்தி கற்றுக்கணும் கன்னடம் கற்றுக்கணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு யூடூப்பில் இது மாதிரி நிறையா நிறையாவே ஃபோன்லையே ப கற்றுக்க முடியுது அதுக்கப்புறம் அதற்கப்புறமும் இன் அப்புறம் இங்கிலிஷு ஹிந்தி எல்லாம் டைப்பிங் கிளாஸ் போய் தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் போய் நம்ம ஃபோன்லையே கற்றுக்கலாம் அந்த அளவுக்கு வந்துருச்சு அதனால் நம் நான் நாங்களும் இம்ப்ரூவாயிவிட்டோம் நம்ம எங்கள் குடும்பத்தில் இருக்கறவங்க எல்லாருமே கொஞ்சம் இங்கிலிஷ் படிக்கிற அளவுக்கு க கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க மேம்பட்ருக்காங்கனே சொல்லலாம் அதுக்கப்புறம் அதற்கப்புறமும் என்ன சொன்றது அப்படின்னா மியூசிக் கற்றுக்கறது டான்ஸ் கற்றுக்கறத்துக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபோன் யூஸ் ஆகுது டான்ஸு டான்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து டான்ஸ் கற்றுக்கலாம் அதுக்கப்புறம் டான்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க ஆன்லைன் கிளாஸில் டான்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்கறாங்க மியூசிக்கு டான்ஸு எல்லாமே சொல்லிக் கொடுக்கறாங்க அதனால் நம்ம ஆன்லைன் மூலமாக ஃபோன் ஃபோன் மட்டும் இருந்தால் போதும் எல்லாமே கற்றுக் எல்லாமே கற்றுக்கவும் முடியுது அதுக்கப்புறம் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படி அந்த மாதிரியும் இருக்கு ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கும்போது நம்ம நேரில் போய் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு க டிரெஸ் எடுக்க தேவையில்லை நம்ம வீட்டில் இருந்துகிட்டே டிரெஸ் ஆர்ட்ரு பண்ணால் அது டோர் டெலிவரியாக வீட்டுக்கு வருது கா அமோண்ட் வந்து நம்ம டோ கேஷ் ஆன் டெலிவரி பண்ணலாம் இல்லை பே பண்ணியும் வாங்கலாம் அது மாதிரியும் இருக்கு அப்புறம் ஆன்லைன் பேமண்ட்டும் வந்துருச்சு இப்போ எங்கே பார்த்தாலும் ஆன்லைன் ப ஜிபே ஃபோன் பே இது மாதிரி தான் இருக்கு ஸோ நிறையா இம்ப்ரூவ் ஆயிருக்கு சமூகத்துலையும் இம்ப்ரூவ் இருக்கு ஃபேம்லிலையும் நிறைய இம்ப்ரூவ் இருக்கு ஃபோன் மொபைல் ஃபோன் இந்த தொழில்நுட்பத்தால் நிறையா யூஸ் இருக்கு